ச ச சண்முகம் பர்னிச்சரா சார் இங்க எல்ஜி ஃப்ரிட்ஜ் வேணும் சார் ஃப்ரிட்ஜ் இருக்கா சார் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜி எல்லாம் இருக்கா பட்ஜெட் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்துல ரெடி பண்ண முடியுமா ஓகே சார் அது அதோட எபிலிட்டி அதெல்லாம் சொல்லுங்கள் சார் எப்படி எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குமா லைஃப் டைம்லாம் சொல்லுங்கள் சார்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சா ஆ சரி சார் சரி சார் சார் எவ்வளோ ஹைட் இருக்கும் சார் என்னென்ன பிராண்டு சார் இருக்கு

ஆ ஓகே சார் எல்ஜி இல்லையா சார் ஆ ஓகே சார் எல்ஜியே வாங்கில்லாம் எல்ஜி தான் சார் நான் யூஸ் பண்ணேன் எல்ஜி யூஸ் பண்ணன் அது ரொம்ப நாளைக்கு இதாக இருந்துது நல்லா தான் இருந்துது அதான் அதை லைஃப் டைம் வேறு வாரண்டி ஏதாவது இருக்கா சார் வாரண்டி பத்து வருஷம் வாரண்டி இருக்கா சார் சரி சார் வந்து விடுறேன் சார்

ஓகே சார் இஎம்ஐ இஎம்ஐ ஆஃபஷன் ஆஃப்ஷன் உண்டா சார் அதலாம் உண்டா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்